நான் எழுதின கதை ஒன்று இருக்கு அதைப்பத்தி சொல்கிறேன் இந்த கதையில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அதாவது எத்தனாவது ஒரு எட்டாவது படிக்கிற பொண்ணு பையன் வந்து ஒரு பத்தாவது படிக்கிற பையன் பையன் பேர் வந்து மணிஷ் பொண்ணு பேர் வந்து நிக்கிலா நிக்கிலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த மணிஷ்ன்ற பையனுக்கு வந்து இதுவரைக்கும் அவன் டென்த் படிக்கிற வரைக்குமே எந்த பொண்ணையும் அந்தமாதிரி அதாவது காதல்ன்ற நோக்கத்தில் பார்த்ததில்ல பத்தாவது படிக்கிற அந்தமாதிரி நேரத்தில் தானே அந்த பருவகாலம்ன்னு சொல்லுவாங்கல்ல இளமை பருவம் அவனுக்கும் வந்து எட்டி பார்த்துருக்கு போல் எட்டி பார்த்ததுனால அந்த பையனுக்கு வந்து அந்த நேரத்தில் அவனோட ஃபிரெண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு க்ளோஸ் சர்க்குளில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது மாதிரி காதல் வந்து அவனுவோளும் லவ் காதல் பண்ணிட் இருக்காங்க லவ் பண்ணிட் இருக்காங்க போல் அதை பார்த்துட்டு இவனுக்கும் லவ் பண்ணனும் அந்தமாதிரி ஆசை வந்துவிட்டு போல் வந்ததனால் இந்த பையன் என்ன பண்ணா யாரை லவ் பண்ணுறது அப்படின்னு தேடிகிட்டே இருந்து இருக்கான் பார்த்தா அவங்க இருக்கிற தெருவுலையே ஒரு பொண்ணு அவனுக்கு இது காதல்ங்கிற நோக்கதோட பார்த்தப்போ இந்த பொண்ணு நல்ல பொண்ணா தானே இருக்கு நம்ப லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாப்ல மனிஷ்ன்ற பையன் லவ் பண்ணுறாரு எத்தனை மாதம் லவ் பண்ணுறாருன்னு பார்த்திங்ன்னா எத்தனை மாசத்துலந்து லவ் பண்ண ஆரமிக்கிறார் பார்த்திங்கன்னா அவர் டென்த் முடிச்சு டென்த் ரிசல்ட் வந்ததுக்கப்புறோம் எப்படியோ இந்த பொண்ண பிடிச்சிட்டு போல் அவரும் பார்க்குறாரு ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டம்ன்னா எப்படி சொல்லுறது எதாச்சும் ஒரு சின்ன விஷயோம் தப்பா இருந்தாக்கூட கோவப்பட்ரும் கோவப்பட்டு எதுவும் பண்ணாது நேராக அவங்க வீட்டில் போய் மாட்டி விட்ற அளவுக்கு ஒரு நல்ல குடும்ப குத்துவிளக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு இதுமாதிரி இந்தப் பையன் மனிஷ்ன்ற பையன் வந்து சுற்றிக்கிட்டே இருந்து இருக்கான் பின்னாடி அதாவது இந்த பொண்ணு கோயிலுக்கு போகும்போதோ இல்லை காலையில அந்த பொண்ணு தண்ணி பிடிக்கும்போதோ இதுமாதிரி அந்த பொண்ணு காலையில எந்திரிச்சு கோலம் போடறப்பையோ அந்த பையன் எந்திரிச்சி எந்திரிச்சி போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துருவான் போல் அந்த மனிஷ்ன்ற பையன் நிகிலாவை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரார் இந்த விஷயோம் வந்து அந்த பொண்ணுக்கு தப்பாப்படுது அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க சித்தி வீட்லருந்து படிக்குது அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பண்ணுறத அந்த பொண்ணு வந்து அவங்க சித்திக்கிட்ட சொல்லிவிடுது இதுமாதிரி மனிஷ் வந்து என்ன இந்தமாதிரி நான் எங்கே போனாலும் வரான் இந்தமாதிரி கண்ணோட்டத்தோட என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்ட சொல்லிட்டு போல் அந்த மனிஷ்ன்ற பையன் மேலே அவங்க சித்திக்கு அந்தளவு ஒரு நல்ல பேர் இருக்கு அதனால் அந்த சித்தியும் அவன் சும்மாதான் பார்த்துருப்பாப்புல அந்த பையன் அந்தமாதிரி பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் விட்டுர்றாங்க இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பையன் அந்தமாதிரி லவ் பண்ணிகிட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு அதனால் இந்த பையன்பின்னாடி போனாலே அந்த பையன் அந்த பையன் வந்து அந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு முறைக்கிறது ஒரு மாதிரி கண்ணாலயே மிரட்டி அனுப்புறது இதுமாதிரி பண்ணோன்னே அந்த பையனுக்கு பயம் வந்துவிட்டு எங்கள் வீட்லகீட்ல சொல்லி பிரச்சனை ஆயிடப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பயப்புட்றான் இப்போ என்ன பண்ணுறாங்க பயப்பிடுறதனால இந்த பையனும் இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்றேன்னு லவ் சொல்லுறத்துக்கு அந்த பையன் போகும்போதெல்லாம் கைக்கால்லாம் நடுக்குது உடம்பெல்லாம் வேர்குது எதுவுமே பண்ணமுல்ல அவனால் அவனும் அய்யய்யோ என்னத்தடா போய் சொல்லுறது போய் எப்படி ஆரமிக்கிறதுன்னு தெரியல நேரில் பார்த்தாலே இப்படி நடுக்குதே நம்ம போய் என்னாத்த பேசப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பிடுறாப்ல பயப்பிடுறதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இதுமாதிரியே அது தள்ளி தள்ளி போயே ஒரு ஒன்றரை வருஷஷோம் ஆயிடுது ஒன்றரை வருஷமா ஒரு பையன் நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கும்போது எந்த பொண்ணாக்கா இருந்தாலும் மனசு கொஞ்சம் கரையும்ல்ல அந்தமாதிரி அந்த பொண்ணுக்கும் ஒரு ஏழு மாதத்துலே அந்த பையன் பின்னாடி சுற்றி ஒரு ஏழு மாதத்துலே அந்த பொண்ணுக்கும் அந்த லவ் ஃபீல் வந்துவிட்டு போல் அந்த பொண்ணும் அதே வயசுதானே ஒரு ஒம்பது அந்த பையன் சுற்றி எட்டாவது படிக்கும்போது சுற்றுனானா ஒன்போதாவது படிக்கும்போது அந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேலே ஒரு லவ் வந்துட்டு வந்ததுனால் என்ன பண்ணுறான் அந்த பொண்ணும் ஆனால் இருந்தாலும் ஒரு மிரட்டணும் முறச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னே விளாட்டா அந்த பொண்ணு இந்த பையன் வரப்போல்லாம் முறைக்கிறது அதுமாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்கு இந்த பையனும் அந்தளவுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு இந்த பையனுக்கு திறம இல்லை அதனால் அய்யய்யோ அந்த பொண்ணு என்ன நம்பளை முறச்சிக்கிட்டே இருக்கு இன்னும் நம்மளை பிடிக்கல போல் அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் கேட்டுவிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா நம்ம விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான் இந்த விஷயத்த வந்து கொஞ்ச நாள் தள்ளிப்போட்டுவிட்டு பார்க்காமயே இருக்கான் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரியுது தெரியறதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான் நேராக அந்த பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருக்கு இந்த பையன் அந்த வீட்டு வாசல் படிகிட்ட போய் நின்றுக்கிட்டு அந்த பொண்ணை நிகிலா நிகிலான்னு கூப்பிடுறான் கூப்பிடோன்ன அந்த பொண்ணு இந்த மாதிரி பயந்துக்கிட்டே வெளில வருது வந்து நின்றுக்கிட்டு என்ன விஷயோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டோன்னா இந்தமாதிரி நான் உன்ன லவ் பண்ணுறேன் இது இந்த விஷயோம் உனக்கு தெரியுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு எம்மேலே என்ன விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சீக்கிரோம் சொல்லு சீக்கிரோம் சொல்லுன்னு சொல்லிகிட்டு பயந்துகிட்டே நிற்கிறான் எங்கே அவங்க வீட்டில் யாராச்சும் வந்துரப்போறாங்கன்னு இருந்தாலும் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு யோசிச்சிக்கிட்டே நிற்கிது என்ன சொல்லான்னு இருந்தாலும் இந்த பையனுக்கு வந்து பயம் வந்து ரொம்ப அதிகமாய் சரி நீ நாளைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்துறான் சொல்லிவிட்டு என்ன பதில்ன்னு கேட்காமையே ஓடியாந்துறான் ஓடியாந்து வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து அவனுக்கு தூக்கமே வரல தூக்கமே வரமா என்ன பண்ணுறான் புரண்டு படுக்குறான் இப்படி படுக்குறான் அப்படி படுக்குறான் வெளில வந்து நிற்கிறான் அவங்க வீட்டையே வேடிக்கை பார்க்குறான் ஒன்றும் நடக்குறமாதிரி தெரில சரின்னு அடுத்த நாள் எப்படியாயிருந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான் மறுபுடியும் அந்த பொண்ணு முறச்சிக்கிட்டே போது முறச்சிக்கிட்டே வருது இருந்தாலும் இந்த பையன் பார்க்கறத நிப்பாட்டல பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னடா ஆவுதுன்னு பார்த்துகிட்டே இருந்து என்ன பண்ணுறான் அடுத்து இன்னொரு நாள் வந்து கோயிலில் அந்த அந்த பொண்ணு கோயிலுக்கு போது அவங்கவூர்ல வந்து ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு அந்த பொண்ணு வருது இந்த பையனும் போகறான் அவன் நல்லவேளை அவன் தங்கச்சி வந்து வேறு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு இருந்துது இந்த பொ பொண்ணு தனியாக பிரகாரத்தசுற்றிக்கிட்டு வந்துவிட்டு இருக்கப்போ இந்த பையன் வந்துவிட்டான் வந்து நான் அன்னைக்கு கேட்ட விஷயோம் என்னாச்சு அப்படின்னு கேட்கறான் கேட்டவொன்னே அந்த பொண்ணு என்ன சொல்லுது எனக்கு இந்த லவ்வெல்லாம் பிடிக்காது எனக்கு நான் அந்தமாதிரி லவ் பண்ணுற பொண்னெல்லாம் கிடையாது நம்ம வேணா ஃபிரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லுது சரி லவ்வுதான் வேணா சரி ஃபிரெண்ட்டாவாச்சும் இருப்போம் பிரெண்ட்டை போக போக பிடிச்சாலும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போதிக்கு நம்ம பிரெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லுறான் அந்த பொண்ணு இப்போதிக்கு இல்லை எப்போமே நம்ம பிரெண்ட்டாகவே இருப்போம் அப்படின்னு அந்தப்பொண்ணு சொல்லுது சரி சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் ஃபிரெண்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பேசி ஒரு ரெண்டு நாள்லயே இந்தமாதிரி நான் உன் பிரெண்ட்டாக இருக்கிறத்துக்கெல்லாம் ஒன்கிட்ட பேசலை எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ வந்து எனக்கு ஏற்றா மாதிரி ஒரு நல்ல பதிலாக சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுறான் அவனுக்கு வந்து லவ்வை ப்ரொப்போஸ் பண்ண தெரில இருந்தாலும் அவன் நல்ல ஒரு தரமான காதலன் அதனால் நான் அவனும் லவ் பண்ணுறான் பண்ணுறான் பண்ணுறான் அந்த பொண்ணோட மனசு கரையவே மாட்டேங்குது கடைசில எப்படியோ அந்த பொண்ணுக்கும் சரி பாவம் அப்படி ரொம்ப கெஞ்சுறான் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கும் தோன்ற அளவுக்கு இவனோட கெஞ்சல் வந்து இருந்து இருக்கு ஸோ அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் உன்னை லவ் பண்ணுறன் நம்ம கடைசி வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது அந்த பையனுக்கு அதுக்கப்புறோம் தான் இந்த பையனோட நிலமை என்னான்னா வந்து வீட்டில் பெரிய பிரச்சனை வீ வீடு கூரை வீடு தான் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம ஒரு எல்லா அடிப்படை வசதியும் இருக்கு இருந்தாலும் அது நல்லா இல்லாம ஒரு வந்து டீசெண்டான ஒரு இடமா இல்லாம ரொம்ப லோயர் மிடில்க்ளாஸ் அளவுக்கு இருக்கான் இந்த பையன் வந்து இருந்துக்கிட்டு நான் உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டா தருவாங்களா நான் இந்தமாரி இருக்கேன் அந்தமாரி இருக்கேன் அதெலாம் உனக்கு லவ் பண்ணும்போது தோணலயான்னு அந்த பொண்ணு கேட்கற அளவுக்கு இந்த பையன் சொல்லுறான் ஏன்னா இந்த பையனுக்கு எதுவும் கரெக்ட்டாக பேசத்தெரியாதுல்லை எல்லாத்தையும் உளறுறான் கண்ணாபின்னான்னு உளறும் போது சரி நம்ம லவ் பண்ணுவோம் எப்படியா இருந்தாலும் வீட்டில் சம்மதிக்கிற அளவுக்கு நம்ம நல்ல நிலமைக்கு போயிட்லாம் அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் சமாதானப்படுத்தினுது அந்த பையனை சமாதானப்படுத்தி ஒரு அளவுக்கு இந்தப்பையனை கன்வன்ஸ் ஆயி ரெண்டு பேரும் இப்போ லவ் பண்ணுறங்க எத்தனாவது அந்த பொண்ணு இப்போ வந்து செக்கண்ட் இயர் படிக்கிறது அங்கே கட் பண்ணம்ன்னா இங்கே அந்த பொண்ணு வந்து செக்கண்ட் இயர் படிக்கிறது இந்த பையன் வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு போயிட் இருக்கான் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு மாசம் ஒரு பதினஞ்சாயரூவா சம்பளம் அந்த ரேஞ்சில் தான் போயிட் இருக்கான் அவன் சம்பாதிக்கிறது வந்து முன்னடி வந்து எப்படிஎப்டியோ இருந்தான் அவனோட தேவைகளை அவனோட சின்ன வயசில் இருக்கும்போதும் அவனோட தேவைகளை வந்து அவனால் பூர்த்தி செய்யா முடியாததை இப்போ அவனோட சம்பளத்தை எடுத்து அவனால் பூர்த்தி செஞ்சிக்க இப்பையும் முடியிலை ஏன்னா வீட்டில் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் ஆம்பளை பிள்ளயா பிறந்தாலே என்ன பண்ணுறது வீட்டில் உள்ள கடன்கள் அப்புறோம் வந்து அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களை கட்டிக்கொடுக்கணும் இதுமாதிரி பல இது இருக்குல்ல அம்மா அப்பா உடம்பு பார்த்துக்குணும் அதுமாதிரி பல இது இருக்கிறனால அந்த பையனும் வாங்கிற சம்பளத்தெல்லாம் இதுமாதிரி வெட்டி செலவு பண்ணாம வீட்டுக்குன்னு செலவு பண்ணுறான் அதனால அந்த பையனால் அந்த பொண்ணுக்கூட வெளிலலாம் சுத்து முல்ல அந்த பொண்ணு வீட்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு எங்கேயும் வெளிலலாம் அனுப்ப மாட்டாங்க இப்படியே போயிட்றுக்கு கடைசி கடைசியில அந்த பையன் என்ன பண்ணுறான் ஒரு நல்ல நிலமைக்கு வந்து விட்றான் நல்ல நிலமைக்குன்னா எப்படி ஒரு நல்ல வீடு கட்டிவிட்டு ஓரளவுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி நல்லபடியாக இருக்கான் ஒரு பொண்ண கூட்டு வச்சு அவனால் பார்த்துக்குற முடியிற அளவுக்கு செல்வத்தோட இருக்கான் அப்போ வந்து அந்த பொண்ணோட நிகிலாவோட அம்மாக்கிட்ட வந்து இதுமாதிரி உங்கள் பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணை கட்டிக்கொடுங்க அப்படின்னு சொன்னோன்ன பிரச்சனை வருது வீட்டில் லவ் பண்ணுறீங்களா இத்தனை வர்ஷம் லவ் பண்ணுறீங்ளா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து ரெண்டு வீட்லையும் ஒத்துக்க மாட்டுறாங்க ஒத்துக்காம இருக்கிறதுனால அந்த பையன் ரெண்டு பேரும் பையனும் பொண்ணுமே வெக்ஸ் ஆயிட்றாங்க கொஞ்ச நாள் வீட்டிலே சாப்பிட்தில்ல தூங்குறதில்லை ஒருமாதிரியா சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவுங்க பெற்றவங்களுக்கே பயம் வர அளவுக்கு அய்யயோ இப்படியே விட்டோம்ன்னா நம்ம பொண்ணும் பிள்ளையும் செத்துரும் போலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பைய பசங்களும் பசங்க பையனும் பொண்ணும் ரொம்ப இதாக இருக்காங்க ஆனால் அப்போக்கூட நம்ம ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தோணல ஏன்னா ஓடிப்போய் கல்யாணம் பண்ணம்ன்னா நமக்கு நம்ம பாட்டுக்கு போயிவிடுவோம் நம்ம அப்பா அம்மா வந்து இவ்வளோ நாள் வளர்த்துட்டு கஷ்டப்படுவாங்களே அவங்கள இந்த ஊர் உலகோம் தப்பாக பேசுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பிட்றாங்க பயப்பிட்ல அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு அதனாலயே அவங்க இது மாதிரி எதுவும் பண்ணல சரி அந்த பையனும் வந்து அப்புறோம் வந்து அவங்க வீட்டில் எப்படியோ சமாதானம் ஆயி அந்த பையன் உடனே ஓடி எல்லாம் போகல இதுமாதிரி அவனோட நிலய உயர்த்திக்கிட்டு தான் வந்து பொண்ணு கேட்குறான் ஸோ நம்ம பொண்ணையும் நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீட்லையும் சம்மதிக்குறாங்க இவங்க வீட்லையும் இவன் ஒத்துக்க வச்சிவிட்றான் எப்படியும் அவங்க அம்மா கைக்காலில் விழுந்து ஒத்துக்க வச்சு கல்யாணமும் நல்ல படியாக முடிஞ்சிருது அதுக்கப்புறந்தான் அவனுக்கு எப்படி ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்ற ஒரு இதுவே வருது ஒரு பொறுப்பே வருது நம்ப இது சம்பாரிச்சா பத்தாது இன்னும் கொஞ்சம் சம்பாரிக்கணும் நிறைய சம்பாரிச்சு கரெக்ட்டாக செலவு பண்ணனும் வெட்டி தனமாக செலவு ஏற்கனவே அந்த பையன் எந்த வெட்டி செலவும் பண்ணமாட்டான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது வெட்டி செலவு பண்ணாம அந்த வெட்டி செலவு பண் எப்படியெப்படில்லாம் பணத்தை சம்பாரிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு அவனோட நிலய இன்னும் கொஞ்சம் உயர்த்தி அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்த அள இருந்த அளவுக்கு வசதி இல்லாம அதைவிட இன்னும் கொஞ்சம் வசதியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உழைக்குறான் அந்த மாதிரி நல்லபடியாகவும் பார்த்துக்குறான் கடைசியில ஒரு அவனுக்கு அழகான ஒரு ஆம்பளை பிள்ள பிறந்து அந்த பொண்ணுக்கு அபினேஷ் அபினேஷ்ன்ட்டு ஒரு நல்ல பேர் வச்சு அந்த படத்தை வந்து அதோட முடிக்கிறாங்க